நம்ம விழுப்புர மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனா வீட்டு வசதினு பாத்தீங்கனா ஒரு வீடுனா ஹாலு கிச்சன் பூஜை ரூம்மு டாய்லெட் பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கணுனு தான் எதிர்பார்ப்பாங்க குறைஞ்ச பச்சம் விழுப்புரம் மாவட்டத்தில் வாடகையினு பார்த்தீங்கனா ரெண்டாயிரூபாய் இருக்கும் வெளி மாவட்டத்தில் இருந்து விழுப்புர மாவட்டத்திற்கு ட்ரான்ஸ்ஃபராகி வேலைக்கோ இல்லை இப்போ ஸ்கூல் படிக்கணும் அந்த மாதிரி யார்னா வந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு மாசோம் ரெண்டாயிரூபாயிச்சும் வாடகை இருக்கும் அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கனா ஹாலு கிச்சன் ரூமு பூஜை ரூமு டாய்லெட் பாத்ரூம் அந்த மாதிரி யூஸ் பண் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கனா அதிகமா வந்து விவசாய அழி கொஞ்ச கொஞ்சமாக அழிஞ்சி வருதுனா அதுக்கு ரியல் எஸ்டேட் தான் அதிகமாக வந்து விவ ரிய விவசாயம் பண்ணுற இடத்த தான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி ப்லாட் போட்டு வீடு கட்டி விற்பனை செஞ்சுறாங்க அதனாலேயே பார்த்தீங்கனா அதிகமாக விவசாயோம் இல்லாத போய்ச்சி விவசாயத்தில் வந்து அவங்க விவசாயம் பண்ணி பார்த்துட்டு தான் அது முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா வீடு கட்டி விற்பனை செய்கிறாங்க வாடகையும் விடுறாங்க நிறைய பேரு பார்த்தீங்கனா விழுப்புர மாவட்டத்திற்கு ட்ரான்ஸ்ஃபராகி வரங்க வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கனா ஏ அவங்களுக்கு மோஸ்ட்லி அங்கே வெ வீடு இருக்காது இல்லைங்களா அந்த வாடகை வீடு தான் வந்து அவங்களுக்கு அமையுது ரெண்டாயி ரூபாய் வாடகைக்கு தான்